ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆ இந்த இப்போ இப்போ காடு இருக்குதுங்க இந்த வெள்ளாமை ஒன்று போடணும் விதை வேணும் அதுதான் என்ன இருக்குது என்ன ஐட்டம் இருக்குதுன்னு கேட்கலான்னு கூப்பிட்டங்க ம் ம் சரிங்க ம் இல்லை நாட்டு விதைங்களா இல்லை சரி சரிங்க அது அ அ அது எப்படிங்க அது ஒரு ரெண்டு ஏக்கராக்கு போடுறோன்னு வைச்சுக்கங்க அது எவ்வளோ விதை வாங்கணும் எப்படி என்னன்னு சரிங்க ஆ அது என்ன இப்போது அதை போட்டால் எப்படி வெளைச்சல் வரும்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்கறங்க நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு டைம் வேறு இது பண்ணிக்கேறங்க ஆ ஆ அதுதான் என்ன உங்கள்ட்ட எப்படி நிலவரம் கேட்டுகிட்டு விவரத்தை கேட்டுகிட்டு பண்ணலான்னு இருக்க இருக்கறங்க நீங்கள் சொன்னீங்கன்னால் சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க ம் சரிங்க

சரிங்க ம் சரி

கொஞ்சம் அது அ சரிங்க இல்லை வெண் வெண்ட போடுறதுன்னா அது எப்படிங்க அது பூச்சி மருந்தெல்லாம் எப்படிங்க எத்தனை நாளைக்கு ஒருக்கா அடிக்கிறது என்ன இது ஆ சரிங்க

இப்போ வெண்டக்காய் போட்டோன்னா எவ்வளோ ஆ அமௌண்ட் எவ்வளவு ஆகும் வெண்டக்காய் போ போடணும்னால் அது அமௌண்ட் எவ்வளவு ஆகும்னு கேட்கறங்க ஏக்கராக்கு ரெண்டு ஏக்கராக்கு போடறோம்ன்னா அமௌண்ட் எவ்வளவு ஆகும்னு கேட்கறங்க சரிங்க சரிங்க சரிங்க ஆ சரிங்க

சரி வந்து நேரில் வந்து பார்க்கலாங்களா சரிங்க ஓகே சார்